விவசாயம் மீன் பிடித்தல் கால்நடை வளர்ப்பு பால் உற்பத்தி இந்த எல்லா வகைலேயுமே தொழில்நுட்பம் வந்து ஒவ்வொரு விதத்தில் அது வந்து இன்றைக்கி பயன்பாட்டில் வந்து ரொம்ப உதவிகரமாக இருந்துருக்குது விவசாயத்தை பொறுத்த அளவுலலுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஒரு விதை வாங்கணும் ஒரு செடி வாங்கணும் ஒரு இது வாங்கணுன்னா இன்னொரு ஒரு விவசாயிக்கிட்டயோ இன்னொரு ஒருவத்தருட்டயோ நான் போய் கேட்டு அது பண்ணி தான் நம்ம வந்து ஒரு விஷியத்தை வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது ஆனால் இன்றைக்கி இருக்கற பயன்பாட்டில் ஒரு யூடியூபோ எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து ஒரு கூகுள் அந்த மாதிரி ஒரு வெப்சைட் எடுத்துக்கலாம் அதை வெச்சுக்கிட்டு நம்மனால் இன்றைக்கி என்ன பண்ண முடியும்ன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் விவசாயம் வந்து என்ன மாதிரி இருக்குது என்னென்ன செடிகள் பயன்படுத்தகிறாங்க என்னென்ன விதைகள் பயன்படுத்துகிறாங்க ஏன் இவ்வளோ ஏன் இன்னும் வந்து ஒரு கூகுள் ஸ்கேனர் மாதிரி ஒரு விஷியங்களெல்லாம் இருக்கப்ப ஒரு விதையவோ ஒரு ம் செடியவோ ஒரு ஒரு வேறு எதாவது வந்து ஒரு ஒரு தாவரத்தையோ வந்து நான் வந்து மிக எளிதாக வந்து அத சரியாக நான் வந்து ஸ்கேன் பண்ணிக்கூட அதை கண்டுபிடிச்சிக்க முடியுது இந்த பொருள் தான் இந்த ஒரு விஷயம் தான் அப்படிங்கறது என்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சிற முடியும் அதே மாதிரி நான் என்ன எந்த அளவுக்கு வந்து விவசாயத்தை மண்ணில் வந்து எவ்வளோ இது போடணும் எந்தெந்த அளவுக்கு இது பண்ணணும் அப்படிங்கறதுக்கான டுட்டோரியல்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயோம் இன்றைக்கி எ எளிதாக வந்து இந்த டெக்னாலஜி மூலிமா தொழில்நுட்பம் மூலிமா அழகா வந்து எல்லோரோட கைகளுக்கும் போய் சேர்ந்துருச்சின்னு நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் மீன் பிடித்தல் வந்து பார்த்தோன்னா மீன் பிடித்தலும் விவசாயமும் கிட்டத்தட்ட ஒரே அளவுக்கு தான் தொழில்நுட்பம் வந்து பயன்பட்டுட்டுருக்கு கால்நடை வளர்ப்பும் பால் உற்பத்தி பொறுத்த அளவுலலுக்கு தொழில்நுட்பம் வந்து ரொம்பவே மிக இதாக இருக்குது கால்நடை இப்போ விவசாயத்தோடைய ஒரு பகுதி தான் கால்நடை அந்த கால்நடை வளர்ப்பில் வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் எவ்வளோ ஒரு ஒரு மாட்டு வளர்ப்போ ஒரு ஆடு வளர்ப்போ ஒரு கோழி வளர்ப்புக்கோ எப்படி அதை வளர்த்தணும் என்ன மாதிரி அதை வளர்த்தணும் எந்த அளவுக்கு வந்து அதுக்கு தீனிகள் கொடுக்கணும் அதோடைய தன்மை எந்த அளவுலலுக்கு இருக்கும் அதுக்கு திடீர்னு ஒரு காச்சலே வந்துருச்சி மனிதன் மாதிரியே கால்நடைகளுக்கும் காய்ச்சல் வர காலகட்டம்னா இருத் இ இருக்குது சூல்நிலைகள்லாம் நடந்துருக்கு முன்னாடி எல்லாம் அதுக்கான இது வந்து பெருசாக வந்து ஒரு அறிவு வந்து அது பற்றி இருக்காது வளர்த்தோன்னா ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து ஒரு ஒரு சில முயற்சிகளுக்கப்புறம் இல்லலை மற்றவங்க சொல்கிறது மூலிமா தான் அது பண்ண முடியும் ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது வ ஒரு இன்டர்நெட்டில் பயன்படுத்திக்கிட்டாலும் கூட நம்ம போயிட்டு அதை வந்து பார்த்து நம்மனால் வந்து அது சரிப்படுத்திக்க முடியும் அதே மாதிரி தான் பால் உற்பத்தியுமே பால் உற்பத்தியில் இன்றைக்கி பாலோடைய தன்மை எந்த அளவுக்கு இருக்குது பாலோடைய இது எந்த அளவுக்கு இருக்குது இது எல்லாத்தையுமே இந்த தொழில்நுட்பம் மூலிமாவும் இது பண்ணிக்க முடியுது இது மட்டும் இல்லாமல் அதுக்கான சாதனங்களும் தொழில்நுட்ப சாதனங்களுமே இன்றைக்கி வந்து பெருகி இருக்குது சாதாரணமாக ன பொருட்களில் விட ஒரு பால் வந்து முன்னாடி எல்லாம் கையில் கறக்க வேண்டியது இருக்குது இன்றைக்கி வந்து தொழில்நுட்ப சாதனங்கள் அதுக்குன்னே தனியாக இருக்குது வாங்கி நம்ம அழகா மாட்டி எளிதாக கறக்கறதுக்கான இதெலாம் வந்து பால் உற்பத்தி விஷயங்களா இருக்கட்டும் அந்த இதெல்லாம் வந்து நடந்துட்ருக்குது அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு அந்த பாலோடைய திக்னஸ் இருக்கணும் எந்த அளவுக்கு தீனி கொடுத்தா அந்த பால் உற்பத்தி மிகப்பெரிய இதாகும் இதுக்கான அறிவு எல்லாமே இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு து நவீன தொழில்நுட்பம் மூலிமா நம்மளுக்கு வந்து எளிதாக கிடச்சிட்ருக்குது